சட்ட சிக்கல்ன்னால் என்னன்னு சொல்கிறதுன்னா நிலம் நம்ம வந்து நிலம் வாங்கிட்டு நம்ம கிட்ட ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைன்ட் கொடுத்து அவங்ககிட்ட சொல்லி அப்பறம் கோர்ட் மூலிமா போய் நம்ம வாங்கிற நம்ம பேசி நம்ம போய் அதை வாய்ங்கலாம் அது என்னன்னால் அது வந்து நம்மளோட உரிமை குடும்ப குடும்ப விவகாரங்கள்ன்னால் என்னன்னு சொல்கிறதுன்னா நம்ம வீட்டில் நம்ம கணவன் மனைவிக்குள்ள மாமியார் மருமகள்குள்ள சண்டை வந்துருச்சின்னால் நம்ம வந்து மகளிர் மகளிர் ஸ்டேஷனில் போய் சொல்லி நம்ம வந்து அவங்க அவங்க மூலிமா நம்ம குடும்ப விவரங்களை சொல்லி நம்ம வந்து தீர்த்துக்கலாம் கடன் போன்ற பிரச்சனை என்ன பண்றதுன்னால் நம்ம கடன் கொடுக்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம பாண்டு பத்திரத்துலையோ அவங்க வீட்டு பத்திரத்தையோ வாங்கி கையெழுத்து போட்டு இத்தனை நாளில் கொடுத்துறேன் இத்தனை வருஷத்துல கொடுத்தட்றேன்னு சொல்லி நம்ம கடன் கடன் கொடுக்கலாம் சட்ட சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள்ன்னால் இதல்லாம் வந் இதல்லாம் வச்சு நம்ம தீர்த்துக்கலாம்